இன்னக்கு மார்கெட்டில உள்ள துணிக்கும் ரெடிமேடு துணிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது கையால் தைக்கிறது வந்து மார்க்கெட்டில அதிகம் கிடைக்காது ஒரு சில மார்க்கெட் மட்டும்தான் கிடைக்கும் ஹேண்ட்லூம்ங்கிறது அதுக்கு தான் பேர் இந்த ஹேண்ட்லூமை துணி வந்துதுனாக்க எப்போவும் பார்த்தா ஒரு மென்மையான துணி அதுலையே வந்து ரெடிமேட்டில வந்து எந்த மாதிரியும் இருக்கும் துணி நம்ம கையால் நெய்யிறது வந்து ஒரே நூல் காட்டன் நூல்னா காட்டன் நூல்னா சில்க் நூல்னா சில்க்கு தான் நூல் அதனால ரெடிமேடு வந்து காட்டனில் உள்ளது தான் நிறைய மக்கள் விரும்புகிறாங்க காட்டனில் தான் எல்லாத்துக்குமே ஜென்ஸோ லேடிஸோ அது வந்து எந்த ஒரு இதுக்கும் காட்டன் சட்டை மாதிரி தான் நல்லா இருக்கும் எதுக்கு க எதுவும் கையால் பின்னப்பட்டதுன்னாக்க கையால் பின்னப்பட்டது நிறைய இருக்கு கையால் பின்னப்பட்டது ஒன்று ரெண்டு கிடையாது கையால் பின்னப்பட்டது பார்த்தா ஸ்வெட்ரும் அதில் தான் வருது கையால் பின்ன பண்ணப்பபட்றது தான் ஸ்வெட்ரு அதனால் ஸ்வெட்டருக்குலாம் யாரும் அதிக முக்கியத்துவம் கிடையாது காட்டன் துணிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கையால் வந்து நெய்யிறதுனால அதிக முக்கியத்துவமா எடுத்துக்குறாங்க இது வந்து உங்களுக்கு சில்க்லாம் வந்து அதிகம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது என்னைக்குமே சுடிதாரோ ஜென்ஸுக்கோ எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு சில்க் காட்டன் எது யூஸ் பண்ண மாட்டாங்க காட்டன் ஒன்லி காட்டன் மட்டும்தான் அது யூஸு அதிகம் காட்டன் லுங்கியும் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் சட்டை எடுத்துக்கிட்டாலும் காட்டன் தான் பேண்ட் எடுத்துக்கிட்டாலும் காட்டனு தான் காட்டனோடது யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமான துணி வந்து காட்டன் தான் சில்க்கு நைலக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்குமே சாரீல கூட காட்டன் சேலை கட்டுங்க அவங்க ஒரு மாதிரி தான் நம்மளும் வந்து காட்டன் அதிகம் விரும்புறது வந்து ரொம்ப நல்லது தான் இது ஜீன்ஸுனா காட்டனில் கிடையாது அது வந்து லைக்ரா டைப்பில தான் இருக்கு எலாஸ்டிக் டைப்லாம் இருக்கு அதெல்லாம் உடம்புக்கு போடுறது ரொம்ப நல்லதல்ல அதனால் வந்து காட்டன் நல்லது தான் காட்டன் துணி தான் எல்லா எப்போவுமே நல்லா இருக்கும் காட்டனுக்கு வந்து எந்த ஒரு இது கிடையாது அது தான் காட்டன் தான் நெய்ய கையால் தான் நெய்யிறாங்க நைலக்ஸ்லாம் கையால் நெய்யிற வாய்ப்பே கிடையாது